எனது நண்பன் வாட்சுகளை வாங்கி அதை ஞாபகமாக வைத்துக்கொண்டு அது ஒரு சின்னமாக நினைத்து ஒவ்வொரு முறையும் வாங்கி வந்த வாட்சுகளை அழகாக அலமாரியில் வைத்து அழகு பார்ப்பான் அதன் பிறகு தொப்பிகளையும் வாங்க செய்கிறான் சேகரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் போதெல்லாம் அழகான தொப்பிகளை வாங்கி அவன் உடைய நியாபகமாக சேகரித்து அவன் பிடித்தமைக்காக அவனுடைய பிடித்த அனைத்து தொப்பிகளையும் சேகரித்து அலங்கரித்து வைத்திருப்பான் வீட்டில் அதன் பிறகு கடிகாரம் அந்த கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு தடவை அலாரம் அடித்து கொண்டிருக்கும் அந்த அலாரத்தை அவற்றை சொல்லும் போதெல்லாம் தும் ஒரு மணி நேரத்தில் என்ன செய்து முடித்தோம் என்பது நியாபகம் வரும் அந்த அனுபவம் தான் அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன செய்தோம் அந்த ஒரு மணி நேரத்தை எவ்வளோவாக எவ்வளவு ப்ரோஜனமாக நம்ம அதை பயன்படுத்தினோம் என்று என்றெல்லாம் நினைத்து நியாபகம் வந்தது அந்த அந்த கடிகாரம் முள் சுற்றிக்கொண்டே இருக்கிம் அது போல நாம் வாழ்வில் ஓடிக் கொண்டே தான் இருக்க வேண்டும் அந்த அனுபவம் ரொம்ப ஒரு அ அனுபவமிக்க சிறந்த அனுமுகமாக விளங்கியது அந்த கடிகாரத்தில் மற்றொரு கடிகாரம் அலாரம் வைத்து படுத்து எத்தனை மணிக்கு அலாரம் வைத்தோம் என்று நம் நினைப்பதற்குள் அந்த கடிகாரம் அலாரத்தில் அலாரம் அடிக்கச் செய்யும் அப்போதெல்லாம் அந்த அந்த மணி நேரத்தில் எழுந்து வேலைகளை சரியாக செய்கின்றோம் இப்போதெல்லாம் அது இருப்பதில்லை ஆனால் அந்த ஒரு நினைவுகள் மனதில் ஆழமாக பதிந்தது